திருச்சினாலே நம்ப நம்ப ஞாபகத்துக்கு வர்றது என்னென்னா உச்சிப்பிள்ளையார் கோயில் தான் உச்சிப் பிள்ளயைார் கோயில் கீழே வந்த மாணிக்க விநாயகர பார்த்துட்டு மேலே உச்சிப் பிள்ளையாரை போய் பார்க்கணும் அப்புறம் வந்து போகறவழியிலே தாயுமானவர் சன்னதி தாயுமானவர் வந்து சன்னதியைப் பார்க்கணும் தாயுமானவர் அம்மன் வந்து அங்கே சுகப் பிரசவத்துக்கு வந்து அங்கே பேமஸ்ஸு அம்மனை வேண்டிக்கிட்டால் வந்து சுகப்பிரசவம் ஆவுன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப அங்கே ஃபேமஸ்ஸு அப்புறம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் அண்ணன்னு சொல்வாங்க சமயபுரத்தை வந்து அம்மனை வந்து தங்கைன்னு சொல்லுவாங்க அது வந்து சமயபுரம் ஸ்ரீரங்கம் சமயபுரம் வந்து மூலவர் சில வந்து அபிஷேகம் எதுவுமே கிடையாது அங்கே அது வந்து வெறும் அந்த ச சிலைக்கு வந்து இது மட்டும் தான் பண்ணுவாங்க காப்பு போட்டு தான் இது பண்ணுவாங்க அபிஷேகம் உட்சவருக்கு தான் அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க அம்மன் வந்து தை மாத கடைசியிலேருந்து மாசி பங்குனி வந்து இது இதாக இருப்பாங்க பட்னியாக இருப்பாங்க பச்சைப் பட்னி விரதம் இருப்பாங்க சித்திரை மாசம் தான் அங்கே திருவிழா நடக்கும் அது ரொம்ப பேமஸ்ஸு அம்மன்கிட்ட வேண்டிக்கின்னா வந்து அது வந்து நடக்குன்னு சொல்லுவாங்க நம்பக்கு வந்த எந்தவொரு நோய் இருந்தால் அம்மன்கிட்ட வேண்டிக்கின்னா அது நடக்குன்னு சொல்லுவாங்க நான் வந்த அதை நிறைய தடவை எப்போ போனாலும் நாங்கள் எப்போ இப்போ சமயபுரம் போனாலும் கோயிலுக்குப் போகாமல் வரமாட்டோம் நான் அதே மாரி ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் வந்து ரங்கநாதர் வந்து இப்போ நூற்றியெட்டு திவ்ய ஸ்தலங்கள்ல ஓ முதல் ஸ்தலம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் ஸ்தலத்தை வந்து நம்ம சுற்றிப் பார்க்கறதுக்கே ஒரு நாள் ஆயிடும் ஸ்ரீரங்கத்தை தான் நான் திருச்சில தான் இருக்கிறோம் தவிர்த்து ஸ்ரீரங்கத்தை நான் சுற்றிப் பார்க்கறதுக்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்தது கிடையாது அந்தளவுக்கு இருக்கும் தாயுமானவர்ஸ் வந்து அங்கே இறந்து அவரை சு இதில் வந்து ஆயிரம் வருஷம் ஆயி அங்கே பாதுகாத்து வச்சுக்கிறாங்க அந்த உடல் கெடாமல் அதை பாதுகாத்து வச்சுக்கிறாங்க அந்த இது அங்கே ரொம்ப சிறப்பு ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கம் தான் ரொம்ப பேமஸ்ஸு ஸ்ரீரங்கம் ரங்கநாதரப் போய் பார்க்கணுன்னாலே வந்து அரை நாள் ஆயிடும் நம்ப வந்து டிக்கெட் வாங்கின்னு போய் பார்த்தாலும் சரி தர்ம தரிசனத்தில் பார்த்தாலும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரப் போய் பார்க்கிறதுக்கு அவ்வளோ இதாக இருக்குன்ட்டு வெளி மாநிலேருந்து வந்து வெளிமாவட்டத்துலேருந்து அவ்வளோ பேர் வந்து தரிசனம் பண்ணுவாங்க எல்லா நாளுமே அங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் ரங்கநாதரப் பார்க்கறதுக்கு அது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அங்கே ரொம்ப சிறப்பு அதுமாதிரி திருவாணைக்காவலில் ஜம்புகேஸ்வரர் இருக்கார் ஜம்புகேஸ்வரர் வந்து ஐம்பொ பஞ்ச பூத ஸ்தலங்களில் வந்து நீருக்கான ஸ்தலம் அது காவேரியில தண்ணி எப்போ இது ஆயின்னு இருக்கோ அதுமாரி இங்கேயும் வந்து சிவ சிவனை வந்து சின்ன ஒரு இது ஜன்னல் வழியாகவும் பார்க்கலாம் சிவனை அங்கே தண்ணி வந்து ஊற்று அது ஆயினே இருக்கும் தண்ணி இருந்துக்குனே இருக்கும் மூல ஸ்தானத்தில் ஜம்புகேஸ்வரர் மூல ஸ்தானத்தில் உள்ளே போய் பாதாள இதுமாரி இருக்கும் அதை போய் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி வந்து ஸ்ரீசங்கரர் வந்து வழிபட்ட அது அம்மன் அது ஸ்ரீசக்கரலாம் எல்லாமே இருக்கும் அகிலாண்டேஸ்வரியை நம்ம வேண்டியிருந்தோன்னா எது வேணாலும் ஒரு வேண்டிகிட்டு வந்த ந நடக்கும் நானும் நிறையா வேண்டிகிட்டு வந்து நல்லா பண்ணிருக்காங்க அம்பாள வேண்டிகிட்டு வந்து நிறையா இதெல்லாம் பண்ணிருக்கேன் அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு தான் அங்கே வந்து சிவனை போய் தரிசனம் பண்ணணும் அங்கே ரொம்ப இது ஸ்தலம் ரொம்ப பேமஸ்ஸு அதுமாரி உறையூர் வெக்காளிம்மன் கோயிலும் அங்கே உறையூர் வெக்காளியம்மன் கோயில் ரொம்ப பேமஸ்ஸு மூல ஸ்தானம் வந்து மேலே வந்து இது இல்லாமையே இருக்கும் திறந்த வெளியாகதான் இருக்கும் ஸோ அம்மன் அங்கே சுற்றி மண்டபம் இருந்தால் கூட மூல ஸ்தானம் வந்து திறந்த வெளியாகதான் இருக்கும் வெய்யில் மழை எல்லாத்தையும் வந்து சாமி மேலே இது படுற மாறி திறந்த வெளியாகதான் அங்கே அம்மன் வந்து காட்சித் தர்றாங்க வெக்காளியம்மன் கோயில் ரொம்ப அங்கே பேமஸ்ஸு அதுமாரி திருச்சின்னு சொல்லணும் சொல்லப் போனால் என்னென்னா அங்கே வந்து பாலம்தான் கொள்ளிடம் பாலம் காவேரி பாலம் ரெண்டு இதுவுமே அங்கே இது பார்க்கலாம் திருச்சியை சுற்றியும் வந்து இந்த இதாகதான் இருக்கும் டேமு தான் டேமாகதான் இருக்கும் திருச்சியை சுற்றியும் அந்த கொள்ளிடம் பாலம் காவேரி பாலம் முக்கொம்பு வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும் முக்கொம்பு சுற்றிப் பார்க்கறதுக்கு இந்த மாரி வெயில் நாள்னா போனால் அங்கே ரொம்ப அவ்வளோ நல்லா வந்து வாழ்க்கையை அங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் லைஃபு அங்கே ரொம்ப அந்தளவுக்கு முக்கொம்பு கல்லணை வந்த கரிகாலன் கட்டிய கல்லணை அந்தக் காலத்தில் கரிகாலன் கட்டுனது அது கல்லணை இன்னும் அந்த டேமு வந்து இன்னைக்கும் வந்து நல்லா தரமான ஒரு இதாக இன்னும் சிறந்து விளங்குது இப்போ கட்டுற டேமுலாம் கூட அந்தளவுக்கு இது பே இதுவும் கிடையாது அந்தக் கல்லணை வந்து இன்னும் அவ்வளோ சிறப்பாக இருக்குது கரிகாலன் கட்டிய கல்லணை எத்தினி வருஷம் ஆண்டு கடந்தும் இன்னும் நல்லா நிலச்சி இருக்குது இப்போ கட்டினா கூட அந்தளவு ஸ்ட்ராங்கு இருக்காது அந்தளவுக்கு அந்தக் கல்லணை டேமு வந்து அவ்வளோ இதாக இருக்கு அது கல்லணையும் நான் போய் பார்த்துருக்கேன் அதெல்லாம் முக்கொம்பு கல்லணை நம்ப பார்க்க வேண்டிய இடம் நம்ப வாழ்நாளில் அதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அதுவும் இந்த க மழை கால காலலாம் அந்த டேம்மில பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு கடல் மாரி காட்சியளிக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும் அதெல்லாம் நான் எல்லா இடமும் நல்லா சுற்றிப் பார்த்துருக்கேன் திருச்சியில் நான் எல்லா இடமும் நல்லா என்ஜாய் பன்னி எங்கள் சொந்த ஊரில் எல்லா நான் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கிறேன் எல்லா இடமும் பார்த்து பார்த்து இது இப்போ வளர்ந்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த திருச்சியை பொறுத்த வரைக்கும்